இப்போ நான் வந்து சொல்லப்போகிற புக்கோடய பேர் என்னன்னால் கணித மேதை ராமானுஜர் அவர் எழுதிய மேக்ஸ் புக்கு இப்போ அவரை பற்றி சொல்லணுன்னா அவரு வந்து அறிவியல் சமூகறிவியல் தமிழ் இங்கிலிஷ் அதில் எல்லாம் அவரோட மார்க் வந்து ஜஸ்ட்டு பாஸ் மார்க் தான் இருக்கும் ஆனால் மேக்ஸ் அதாவது கணிதம் அதில் மட்டும் அவரோடய மார்க் வந்து நைன்ட்டி ஃபைவுக்கு குறஞ்சதே கிடையாது அவர் சின்னப்பிள்ளையா இருக்குமோதே அப்படி தான் அந்த புக்கோடய கதை அவர் வந்து இப்படி இருந்தபோது அவங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் அவங்க சார் சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க பேரெண்ட்டை கூப்பிட்டு இந்த பையனை இந்த ஸ்கூலில் சேர்க்க முடியாது இவன் மேக்ஸில் மட்டுந்தான் மார்க் எடுக்கிறான் அதுக்காக இவனை இந்த ஸ்கூலில் வச்சுக்க முடியாது அப்புடினு சொல்கிறாங்க அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னால் பரவாயில்லை மற்ற இதில் பாஸ் மார்க் தான் எடுக்கிறானே அதையும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறான் அந்த பாஸ் மார்க் அப்புடினு அவங்க சார் சொல்கிறாங்க அதுக்கு வந்து இந்த பையன் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து மேக்ஸ் தான் வருது மற்ற எந்த சப்ஜெக்ட்டும் சரியாக வர மாட்டேது அப்புட்னு சொல்றாங்க அந்த ஸ்கூலில் டி டிசி வாங்கி வந்துடுறான் அப்புறம் வேறு ஸ்கூலில் சேர்ந்து அந்த இதில் உள்ள மேக்ஸ் சார் அவரை பார்த்து இந்த சம்மெல்லாம் எப்படிப்பா நீ போடுற அப்புடினு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டத்துக்கு இதெல்லாம் வந்து எனக்கு தோணுது நான் அதை வச்சு போடுறேன் அப்புடினு வந்து அவரு சொல்லியிருக்காரு யாருன்னா கணித மேஜை ராமானுஜர் அவர் சொல்றார் எதனால் அவரை கணித மேதைன்னு சொல்கிறோன்னா அந்த கணிதத்தில் அவரு தான் மேதை அவர மிஞ்சினவங்க யாருமே கிடையாது அவரு எப்படின்னால் ஒரு சம்மு இருக்குன்னால் அந்த சம்மை ஒரு விதமாக போடுறது அப்படியே அவரு மூணு விதமாக இந்த சம்மை எப்படி போடலாம் அப்படின்னு யோசிக்கிறவரு அவரு இப்போ நம்ம லெவன்த்து ட்வெல்த்து பேஸிக்காகவே சிக்ஸ்த்துலேருந்து ட்வெல்த்து வரைக்கும் உள்ள எல்லா புக்கில் உள்ள மேக்ஸும் நைன்ட்டி பர்சண்ட் அவரு போட்ட சம்மா தான் இருக்கும் அவரு அவரு இது பண்ணி அதை போட்ட சம்முக்கு தான் இவங்க கீவேர்டு கொடுத்து அதை நமக்கு கொடுக்கறாங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் அவரு தான் யாருனால் கணித மேதை ராமானுஜர் அவர் தான் அவர் இல்லைன்னா நமக்கு வந்து மேக்ஸ் வந்து இவ்வளோ இதாக இருக்காது அதை வந்து கத்துக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அவர் அவர் அவர் இருந்தால் வாசி தான் இந்த சம்மெல்லாம் இப்படி போடலாம் அப்புடினு சொன்னவர் கால்குலேட்டர் இல்லாதையே கணக்கு போடுறவரு கால்குலேட்டர் இல்லாதையே எல்லா சம்மையும் சால்வ் பண்ணிவிடுவாரு அவர் பார்த்துக்குங்க அவர் வந்து ஒரு சம் போட்டாருன்னால் மினிமம் ஃபை செகேண்ட் அதுக்குள்ளே ஒரு சின்ன சம் போட்டிருவாரு அப்படி பெரிய சம்மாக இருந்தால் அதிகபட்சம்லாம் அதாவது த்ரீ மினிட்ஸ் நமக்கு ஒரு சம்முன்னால் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் அந்தமாதிரி ஆகும் ஒரு சம்மு அவரு போடுற சம்மு தேர்ட்டி மினிட்ஸ் போடுறத அவர் த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபை மினிட்ஸ் அதுக்குள்ளே போட்டிருவாரு அதுவும் வித்தவுட் கால்குலேட்டர் கால்குலேட்டர் இல்லாமையே போடுவார் அவரை மாதிரி மேக்ஸ் போட இப்போ வரைக்கும் யாரும் கிடையாது அதனால் தான் அவரை கணித மேதை ராமானுஜர் என்று சொல்கிறாங்க அவு அவரோட வாழ்க்கை வரலாறை நான் சொல்கிறேன் கேளுங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவரு வந்து இதே மாதிரி இது பண்ணத்துக்கு அதாவது ஸ்கூலை விட்டு டிசி கொடுத்து அமுச்சு விட்டாங்க அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் அவர் வேறு ஸ்கூலில் போய் சேர்கிறாரு அங்கே உள்ள மேக்ஸ் சார் அவர் தான் கூப்பிட்டு இந்த பையனுக்கு மேக்சில் இது இருக்குது மேக்சில் நிறையா ஸ்கோப் இருக்குது அப்புடினு சொல்லி மேக்ஸுக்கு உள்ளதை அமுச்சு விட்றாங்க அமுச்சு விட்டு நிறைய வெளி காலேஜெலாம் போயிட்டு மேக்சில் உள்ள காம்பட்டீஷனில் மட்டும் கலந்துக்கிறாரு கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவும் செய்கிறாரு அதுக்கப்புறந்தான் அவருக்கு கணித மேதை ராமானுஜர் என்று பேரே வச்சாங்க பேர் வச்சு இப்போ உள்ள ட்வெல்த்து லெவன்த்து புக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை பற்றி பின்னாடி பின்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ போட்டே இருக்கும் இப்போ என்னோடய ட்வெல்த்து புக்கெல்லாம் அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கு ஃபோட்டோ போட்டு இருக்கிறது இல்லாமல் அவரை பற்றி அதில் ஒரு சில லெஸனில் கேட்டு கொடுத்துருப்பாங்க நமக்கு எனக்கு எய்த்தில் எய்த்தில் சவென்த்தில் என்னமோ அவரை பற்றி மேக்ஸ் புக்லேயே சொல்லியிருந்தாங்க அவர் தான் உங்களுக்கு சம்மு இப்புடிலாம் பற்றி எழுதுனாரு அப்புடினு சொல்லி சம்மு வந்தது அந்த சம்மை தான் நான் போட்டு பாஸ் ஆகி வந்தேன் அவர் எழுதுன சம்முலாம் யாராலேயும் வித்தியாசமா இருக்கும் கண்டேப் பிடிக்கமுடியாது அந்த மாதிரி வித்தியாசமானதா இருக்கும் இப்போ ஒரு இப்போ சம் போடறோன்னா அது ஏபிசிடி ஜீரோவுக்கு மதிப்பு உள்ளது என்று அவர் தான் சொன்னார் இப்போ நமக்கு வந்து நமக்கு அவரு அவரு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜீரோவுக்கு மதிப்பே இல்லை அப்படிதான் நம்ம நினச்சிட்ருந்தோம் ஜீரோவுக்கு மதிப்பு உள்ளது அப்படின்னு சொன்னதே அவர்தான் அதனால் தான் அவர் கணித மேதை ராமானுஜர் என்று எல்லோராலையும் கூ கூப்பிட்டாங்க அவர் யார் சொன்னாரோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க இதுவரைக்கும் ஒருத்தங்க கூட ஒரு சார் கூட உங்களை நல்ல விதமாக சொன்னதில்லை மேக்ஸ் சாரை தவிர அப்படி இருக்கிறவரு மேக்ஸில் மட்டும் பண்ணி அவன் என்ன பண்ணப்போகிறான்னு கேட்டாங்க சொன்னாங்க அதுக்கு இவரு கொடுத்த பதிலடி இப்போது உள்ள எல்லா மேக்ஸு புக்குலேயும் அவரு போட்ட சம் தான் நைன்ட்டி பர்சண்டேஜ் இருக்கும் அதை பார்த்துக்குங்க நைன்ட்டி பர்சண்டேஜ் அவரு அவரு போட்ட சம்மை அவரு சால்வ் பண்ண சம்மை அதுதான் நமக்கு கொடுத்து நமக்கு இவங்க ப்ரிண்ட் பண்ணுறாங்க புக் கீவேர்டாக கொடுத்தனுப்புறாங்க ஒரு ஒன் வேர்ட்லேருந்து ஃபோர்ட்டின் மார்க் வரைக்கும் அவர் கொடுக்குறதுதான் நமக்கு இருக்குது